கடந்த ஒரு வருடத்தில் வந்து மறக்கமுடியாத நிகழ்வுகள் நிறையா நடந்துருக்குது அது வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிகழ்வு என்னென்னா நான் வண்டியில் போயிட்டிருக்கும் போது பெட்ரோல் இல்லாமல் தீ நின்றுச்சு ஸோ நான் எப்போதுமே ஒரு ஸ்பேர் வச்சுருப்பேன் பாட்டிலில் வச்சுருப்பேன் ஸோ அதை எடுத்து ஊற்றலாங்கும்போது அது ஆல்ரெடி யாரோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல் அது எனக்கு தெரியலை ஸோ திடீரெனு வந்து பெட்ரோல் இல்லை வண்டி போகாது அப்படின்ற ஒரு நிலமைல என்னாச்சுன்னா கொஞ்சம் பயமாகிடுச்சி எவ்வளோ தூரம் பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு தெரியல எங்கே இருக்குதுன்னு தெரியல நம்ம இப்போ என்ன பண்ணுறது யார்கிட்டே ஹெல்ப் கேட்கறது இந்த மாதிரி இருக்கும் போது நிறையா பேர் வேடிக்கை பார்த்துட்டே தான் போனாங்க சில பேர் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க சில பேர் என்னாச்சு அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஸோ அந்த டைமில் ஓகே ஃபோன் பண்ணி யாரையும் வர வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ஸில் இருந்தேன் ஸோ அந்த இடத்துல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வரும் போது அவங்க அப்புறம் ஹெல்ப் பண்ணி அவ பெட்ரோல் பங்க் வரைக்கும் அவங்க வண்டியில் இருக்கிற பெட்ரோலை கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு போட்டுவிட்டு ஒரு வந்ட்டேன் ஆனால் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஆகியிருந்தா யாரும் இல்லை அதிக நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் அது ஸோ அப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நிலமைய நான் இப்போ யோசித்தாலும் திரும்ப அந்த மாதிரி ஒரு சுச்சிவேஷனில் நம்ம மாட்டிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தோணும் நெக்ஸ்ட்டு இன்சிடென்ட் பார்த்திங்னா ஒரு ஆக்சிரெண்ட்டு அதாவது என் கண்ணுக்கெதுக்க ஒரு ஆக்சிரெண்ட் நடந்துச்சு ஸோ அந்த அந்த பாதிப்பிலேருந்து மீண்டு வரவே ரொம்ப கஷ்டமாகிடுச்சி ஸோ ரெண்டு பேர் வந்து அங்கிருந்தே நான் இருக்கிற இடத்துக்கு முன்னாடிலேருந்தே விழுந்து அது வரைக்குமே அப்படியே அந்த பைக்கு அவங்க எல்லாம் அது வரைக்கும் ரோட்டில் அப்படியே வர தேச்சிட்டே வந்தாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட்டு அவங்களுக்கு வந்து காலில் இருக்கிற சதை எதுவுமே இல்லை அப்படியே எலும்பு மட்டும் தான் அந்த ரோடு ஃபுல்லா அவங்க எங்கேயிருந்து அப்படியே உரசிட்டு வந்தாங்களோ அது வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ளட்டு தான் ஸோ அந்த அது ரொம்ப ஒரு என்ன பாதித்த இன்சிடென்ட் அது கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தவங்க அப்படியே இறந்து போனது அதிலேருந்து மீண்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான் ஸோ அந்த அது நான் மறக்கணுமெனு நினைக்கிறது அது